நாங்கள் ஆர்டர் பண்ணி கொ ஃபைவ் மினிட்ஸ்க்கு மேலே ஆகுது பட் ஆனால் இந்த ஆர்டர் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களா இல்லை அந்த ஒரு அதோடு நிலை என்ன அப்படின்றத எங்களுக்கு ஒன்றுமே தெரிவிக்கலை ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு நான் ஒரு நாலு விஷயம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இன்றைக்கி இந்தமாதிரி ஒரு நாலு உணவுப் பொருட்கள் தேவைப்படுது அப்படீனு ஆனால் வந்து அது நீங்கள் என்ன பண்ணீங்க நீங்கள் அதை அக் ஏற்றுக்கிட்டீங்களா இல்லையா இல்லை அந்தப் பொருட்கள்லாம் உங்கள்கிட்ட இருக்கா இல்லை அது இல்லையா அப்படீன்ற ஒரு நிலையை வந்து நீங்கள் எங் எங்கள்கிட்ட வந்து சொல்ல மறைக்கிறீங்க அதோடய நிலை என்ன அப்படீன்ற தெரிஞ்சால்தான் நான் வந்து உங்கள்கிட்ட மறுபடி மேற்கொண்டு இத அப்பற பண்ணணுமா இல்லை வேணாமா அப்படீன்றத நான் டிசைட் பண்ணமுடியும் இப்போ நீங்கள் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் இப்படி சொல்லாமல் இருந்தீங்கனால் என்னால் வந்து என் டைமை வந்து கண்ட்ரோல் கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்க முடியாது பிகாஸ் எங்களுக்கும் டைம் இல்லை உங்களுக்கும் இல்லை அதனால் நீங்கள் கரெக்டான டைம்க்கு இதுதான் அப்படீனு சொன்னீங்கனால் நான் வந்து இது கேன்சல் பண்ணிட்டு வேறே ஒரு இது வேறே ஒரு ஹோட்டலுக்குனாச்சும் ஆர்டர் கொடுப்பேன் நீங்கள் எதுவுமே சொல்லாமல் இப்படி டிலே பண்ணிகிட்டு இருந்தால் யா யாரும் எதுவும் பண்ணமுடியாது ஸோ இப்போ நீங்கள் வந்து என்னோட ஆ ஆர்டரை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்களா இல்லையா அப்படீன்றது தெரிவிங்க முதலில் அக் இப்போ வந்து இந்தமாதிரி டிலே பண்றது வந்து உங்களுக்கு என்ன ஆகப் போகுதோ தெரியலை உங்களுக்காக உங்களைத் தேடி தான் உங்கள் உணவகத்துக்குதான் நாங்கள் வந்து சாப்பிட்ணும் நினைக்கிறோம் அப்படி இருக்கப்போ இந்தமாதிரி நீங்கள் வந்து தற்காலிகப்படுத்துகிறது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம் உணவு அப்படீன்றதே எல்லாத்துக்கும் பொதுவான விஷயனு உங்களுக்கும் தெரியும் அந்த விஷயத்தில் இந்தமாதிரி பண்ணிட்டுருக்கிறது ரொம்ப தவறான செயலாக இருக்கும் ஸோ அதனால் இப்போ நீங்கள் வந்து நான் கொடுத்த ஆர்டர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்களா இல்லையா இல்லை கேன்சல் ஆகிடுச்சா இல்லை ரிஜெக் ரிஜெக்ட் ஆகிடுச்சா அப்படீன்ற ஒரு விஷயத்தை என்கிட்ட தயவுசெஞ்சு சொல்லுங்கள் இந்தமாதிரி நீ டைமை வந்து எக்ஸ்சென்ட் பண்ணிட்டிருக்காதீங்க